ஆ சொல்லுங்க ஆ டைலர் கடையிலேருந்துதான் பேசுகிறோம் ஆ சொல்லுங்க ஆ ஓகே ஆ முடியும் எப்போ கொடுக்கணும் ஆ ஐநூறுரூவா ஆகும்

அது ஒரு ஒரு மாதம் ஆகும் நீங்கள் முன்னாடியே கொடுத்துருங்க ஆ ஓகே ம்